இப்போ சமூக ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம வந்து விவசாயத்துக்காக நிறைய இப்போ நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் நிறைய பலன்கள் இருக்குது பட் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது ஊடக வாயிலாக மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை யாராவது ஒரு பெரிய அதிகாரிங்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்கன்னால் நம்ம அதை சமூகம் ஈஸியாக எடுக்க முடியும் இப்போ விவசாயங்களும் பார்த்தீனா அழிஞ்சிக்கிட்டு போய்விட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்களே விவசாயத்தை கையில் எடுக்கிறாங்க ஏன்னால் அதில் அவ்வளோ நல்லது இருக்குது அந்த சம் வந்து அதுதான் சமூக ஆதரவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் படிக்காதவன் விவசாயம் பண்ணிணா பெருசாக யாரும் பேசமாட்டாங்க ஆனால் படித்தவன் விவசாயம் பண்ணிணாங்கன்னா இவ்வளோ படிச்சுட்டு ஏன் விவசாயம் பண்ணுறான்னு யோசிப்பாங்க அந்த யோசனையில் தான் இன்னொரு ஒரு யோசனை பிறக்கும் அதனால் படித்தவங்க விவசாயியாக வர்றது தான் பெரிய ஆதரவு அதுதான் சமூக ஆதரவாகவும் இருக்கும் விவசாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு ரொம்ப பெருசாக சொல்லமுடியாது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சூழல் தான் அவங்களுக்காக இருக்குது ஆனால் அதை அவங்க எந்தளவுக்கு சரியாக கையாள்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய சமூக அந்தஸ்த்து எல்லாமே நிர்ணயம் செய்யப்படுது அதை நம்ம சும்மா எட்ட இருந்து பார்த்தாலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது அவங்களுடைய ஆதரவு எப்படி பெறு எப்படி பெறுறாங்க அப்படின்னா நிறைய மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொண்டாருது ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமலே பாதி போயிடுது அது தெரியணும் அப்படின்னா யாராக ஒருத்தர் அதைப் பற்றி பயன் அடைஞ்சாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு போய் அப்படிதான் பலனடைகிற மாதிரி வருது இப்போதைய காலகட்டத்தில் ஆனால் அப்படிதான் எல்லாேரும் பயனடையணும் ஏன்னால் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நெலையில பார்த்தீங்கன்னா எல்லாமே பொருளாதார சூழ்நிலையை விட பருவநிலை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த பருவநிலையை முடிவு பண்ணினா மட்டுமே எதுவாக நடக்கும் இந்த வருஷம் மழை பெய்யுன்னு பார்ப்போம் ஆனால் மழையே பெய்யாது வெயில் அடிக்காதுன்னு பார்ப்போம் ஆனால் வெயில் ரொம்ப அடிக்கும் மழை மழை வராதுன்னு நினைச்சி நம்ம ஒரு விவசாயம் பண்ணுவோம் ஆனால் மழை வந்து எல்லாமே அழிஞ்சு போய்விடும் வெயில் அடிக்கும்ன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் பண்ணுவோம் ஆனால் வெயில் அடிக்காது இதுமாதிரி நிறைய பருவநிலைகள் மாற்றங்கள் இருக்குது அதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா அது கடவுள் தான் முடிவு பண்ணணும்